எங்க வீட்டுக்கு பக்கத்தில் பிளவுஸ் ஆரி விற்கிறவுங்க இருக்காங்க அவங்க வந்து அவங்க கையால் ஆரி வைப்பாங்க பிளவுஸில் இது மட்டும் இல்லாமல் கேன்வாஸில் எம்ப்ராய்டிங் பண்ணுறவுங்களும் இருக்காங்க நூல் பட்டு நூல் வச்சி கம்மல் கம்மல் வளையல் அப்புறம் செயின் செய்றவங்களாம் இருக்காங்க இந்த கடை இது எல்லாம் கடையிலேயும் விற்பாங்க நான் வந்து மோஸ்ட்டாக நான் இந்த நூலில் செஞ்ச வளையல் வாங்குவேன் அப்புறம் எனக்கு வந்து அந்த நூல் செஞ்ச வளையலில் வந்து எனக்கும் செய்ய ரொம்ப பிடிக்கும் கல்யாணத்துக்கு ஏதாச்சுக்கு தேவையானது இருந்துச்சினா கிராண்டாக பிளவுஸ் வாங்கிறதா இருந்தால் நான் ஆரி பிளவுஸ் தான் வாங்குவேன் அதுவும் அவங்க வந்து கையால் செஞ்ச பிளவுஸ் தான் வாங்குவேன் எங்கள் ஊரில் இவ்வளோ கடை தான் இருக்குது எனக்கு வந்து ஆரி பிளவுஸ் செய்யணும்னு ஆசை இருக்குது அப்புறம் கைவினைப் பொருட்கள் மாதிரி அந்த சைடும் ஆசை எனக்கு இருக்குது எனக்கு வந்து கேன்வாஸ் பேப்பர் வச்சி அந்த நூல் கம்மல் செய்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுவும் இல்லாமல் குயிலிங் பேப்பர் வச்சும் கம்மல் செய்வாங்க அந்த குயிலிங் பேப்பர் வச்சி செய்கிற கம்மல் ஆகட்டும் அதை வச்சி அவங்க வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டும் பண்ணுவாங்க விநாயகர் சாமி சிலை அந்த மாரிலாம் அதுக்கு வந்து அழகாக ஒட்டுவாங்க அந்த மாதிரி செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து குயிலிங் பேப்பர் வச்சும் அப்புறம் அந்த நூல் வச்சி செய்கிற வளையல் வந்து ரொம்ப பிடிக்கும்